ஃபஸ்டெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா டான்ஸ்னால் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம ஊரில் இந்த கரகாட்டம் ஒயிலாட்டம் இந்த கோயில் திருவிழால வந்துட்டு ஆடுறது அந்த மாதிரி தான் வந்துட்டு டான்ஸ்ஸுங்கிறதே வந்துட்டு எப்பயாவது ஒரு ஒரு ஒரு நல்லது இல்லை கெட்டது இல்லைனா இந்த மாதிரி கோ ஃபங்சனில் தானே வந்துட்டு பார்ப்போம் இப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா டான்ஸ்ஸுங்கிறது ஒவ்வொருத்தங்கள் லைஃப்லேயும் வந்துட்டு சாதாரணமாகிடுச்சு அ இப்போது வந்துட்டு ஏகப்பட்ட டான்ஸ் வெரைட்டியெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு இது மட்டும் இல்லாமல் இண்டியாவுக்கே வந்துட்டு பார்த்தோன்னா டான்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டு தான் வந்துட்டு சொல்லுவாங்கள் டான்ஸ்சில் வந்துட்டு பார்த்தோன்னா நிறையா டைப் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஒவ்வொரு விதமான டான்ஸ் இருக்குது இப்போது கேரளாவில் பார்த்தோன்னா கதக்களி தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தோன்னா பரதநாட்டியம் ஆந்திராவில் குச்சுப்புடி அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்மு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குது அது டான்ஸ் ஃபார்ம் வந்துட்டு இண்டியாலேயும் இருக்குது இது இல்லாமல் வெஸ்டனில் ச்ச இது மற்ற கண்ட்ரீஸ்சில் இருக்க டான்ஸ் ஃபார்மும் இப்போ இண்டியாவில் வந்துட்டு பார்த்தோன்னா பெரிய லெவலில் க்ரோ ஆக ஆரம்பிச்சுருச்சு வெஸ்டனு ஃபோக்கு அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா இந்த பாப் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா வெரைட்டி ஆஃப் டான்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம இண்டியாவிலே வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ எல்லாமே வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சினிமாவிலே வந்துட்டு பார்த்தோன்னா இந்த டான்ஸோடய இது க்ரோத் வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சினிமாவை தாண்டி இப்போது வந்துட்டு பார்த்தோன்னா நிறையா இந்த இதெல்லாம் வர ஆரம்பிச்சுச்சு இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பார்த்தோன்னா யூட்யூப்பு ரீல்ஸ்ஸு இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் அவங்களோட இதெல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ரீல்ஸ்ஸு இன்ஸ்டாலெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா அவங்களோட திறமைய டான்ஸ் ஆடி தான் வெளிப்படுத்துகிறாங்க ஸோ டான்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா இப்போது வந்துட்டு நம்மள வந்துட்டு இந்த சொசைட்டியில் இந்த மாடர்ன் சொசைட்டியில் வந்துட்டு நம்மள வந்துட்டு கொஞ்சம் ப இது பண்ணி காட்டுறதுக்காக வந்துட்டு அது யூஸ் ஆகுது நம்ம வந்துட்டு நம்மளோட திறமைய அதிகமாக நம்மளுக்குள்ள ஒரு திறம இருக்கும் அதை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கலாம் அந்த திறமைய வந்துட்டு வெளில எடுத்துக்காட்டுறதுக்கு இப்போ இருக்கற சோசியல் மீடியா ரொம்ப யூஸ் ஆகுறதுனால் இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் யாராக இருக்கட்டும் அவங்க வந்துட்டு மனது விட்டு வந்துட்டு பாடுறத இல்லை டான்ஸ் ஆடுறது அதுலெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சந்தோஷமும் கிடைக்குது நாலு பேர் பார்க்குறாங்கங்கறது அதேமாதிரி அவங்களோட டேலண்ட்டும் வந்துட்டு வெளிப்படையாக ச்ச வெளிப்படை ஆரம்பிக்குது ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா இந்த இதில் வந்துட்டு பார்த்தோன்னா டான்ஸ் வந்துட்டு இப்போ தவிர்க்க முடியாத ஒரு இதுவாக மாறிடுச்சு